நான் வந்து என்னுடைய தோட்டத்தில் வந்து நிறைய தாவரங்கள் வைச்சிருக்கேன் நான் அதில் பார்த்திங்கன்னா அந்த தாவரங்கள் வளரதுக்கு அதிக ஊட்டச்சத்து தேவை அப்பதான் வந்து அது காய் கனி பூக்கள்லாம் கொடுக்குது அதுக்கு என்ன பண்ணுறேன்னா நான் ஆட்டு சாணம் மாட்டு சாணம் ரெண்டுத்தையும் பக்கத்தில் இருந்த மாட்டு தொழுவங்கள்லேருந்து வாங்கிட்டு வந்து அதை வந்து நான் பொடியாக்கி அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த வெஜிடபுள்ஸ் வேஸ்ட்டு வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கு பாருங்கள் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு உரக்குழி அமைத்து என் வீட்டுக்கு முன்னாடி அதெல்லாம் அந்த நான் யூஸ் பண்ண அந்த வெஜிடபுள்ஸ்லாம் போட்டு அந்த சாணத்தையும் போட்டு ஒரு ஃபெர்மண்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் அதை எடுத்து அதை வந்து நான் எல்லா செடிக்கும் நான் வந்து உரமாக இடுறேன் அடி உரமாக இடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற நான் முட்டைத் தோல் வெங்காயத் தோல் பூண்டுத் தோல் அந்தமாதிரி எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுற சேகரித்து வைச்சிக்கிறேன் சேகரித்து வச்சு அதை வந்து உரமாக்கி நான் வந்து அதை வந்து என்னோட செடிகளுக்கு பயன்படுத்தி உரமாக்குகிறேன் அதனால் என்னுடைய செடிகள் வந்து அதிக பூக்களும் அதிக காய்களையும் கனிகளையும் த தருது அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கட்டிங் இருக்கு இப்போ செடியை வந்து நான் கட் பண்ணி மேலே ஒரு கட் பண்ணி அதை எடுத்து இன்னொரு இடத்துல வச்சேனா அது இன்னொரு செடியாக உற்பத்தி ஆகுது அந்தமாரி என் செடிகள வந்து நான் பெருக்கிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் இயற்கை உரங்கள்தான் நான் பயன்படுத்துகிறேன் நான் இந்த யூரியா பொட்டாஷியம் போன்ற அந்த செயற்கை உரங்களை நான் பயன்படுத்துறது கிடையாது இயற்கை உரத்தினால எனக்கு அதிக மகசூல் கிடைக்கிது